நான் வந்து ஒரு கேப் புக் பண்ணியிருந்தேன் அங்கே அந்த சென்டர்லேருந்து ட்ரைவர் நம்பர் கொடுத்தாங்க உங்கள் பேர் சரவணங்களா இந்த நம்பர் தான் கொடுத்தாங்க நீங்க வந்து கார் ட்ரைவருங்களா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கே நாமக்கல்லில் கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் எங்களுடைய அட்ரெஸ் இருக்குது எங்கள் எங்கள் வீடு வே நீங்கள் வந்து நான் வந்து பள்ளிபாளையத்து ஈரோடு போகணும் ஈரோடு போய் ஈரோடு வந்து ட்ரெயின் வந்து எனக்கு பதினோரு மணிக்கு ட்ரெயினு அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு பத்து மணிக்கெல்லாம் நீங்கள் வந்திருங்க லக்கேஜெல்லாம் ஏற்றணும் போகிற வழியில் பாலமெலாம் வேலை இதாயிட்டிருக்கு இப்போது மழை காலமாக இருக்கிறனால மழை தண்ணி தேங்கி நிற்கும் அதனால் சுற்றி போகிற மாதிரி டைம் கூட இருக்கலாம் அதனால் நான் ஒரு கால் மணிநேரம் முன்னாடியே போலாம்னு ப்ளான் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் திங்க்ஸ் எல்லாம் வாங்கணும் அதுக்காக அதுக் அதனால் நீங்கள் வந்து ஒரு பத்து மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்தீங்கனால் தான் நான் போய் கரெக்டாக நான் மும்பை ட்ரெயினை பிடிக்க முடியும் ஆஃபிஸில் ஒரு மீட்டிங் இருக்குது அந்த கரெக்ட் டைம்க்கு நான் போய் ஆஃபிஸில் மீட் பண்ணும் மீட்டிங்கை அட்டன்ட் பண்ண முடியும் இல்லைனால் மேல் இடத்துலேருந்து ஆஃபிஸர்ஸ் வந்து சண்டை போடுவாங்க அது மாரி அதை தவிர்த்துக்கு தவிர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன் அதனால் நீங்கள் கரெக்ட் டைம்க்கு என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயி பள்ளி ஈரோட்டில் ரயில்வே ஸ்டேஷனில் என்னை விட்டிருங்க